சில சிகிச்சைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பணம் வந்து நிறைய கேக்கிறாங்க அரசாங்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகளெல்லாம் இருக்குது ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அரசாங்கத்துக்குப் போகிறதில்ல நம்ம தனியாராம் தனியா மருத் தனியார் மருத்துவமனை மூலமாக போய் நம்ம பண்ணோம்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும்ன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அரசாங்கத்துக்குப் போகாமல் தனியார் மருத்துவமனைக்குப் போகிறாங்க அந்த நடுத்தரமான குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அப்போ அந்த மாதிரி போகும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு வந்து அவங்க கேக்கிற அளவுக்கு காசு இருக்காது அதை சமாளிக்கணும் அதை சமாளிக்கறதுக்காக இன்னொரு பக்கம் கடன் வாங்கணும் சில நேரங்களில் வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து யாரும் காசு வெச்சிருக்க மாட்டாங்க அதுக்காக ஒரு கடன் தான் நம்ம தேர்ந்தெடுத்து தான் நம்ம வந்துவிட்டு கடனாக வாங்கித் தான் அந்த ப ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ண முடியும் இல்லைங்களா இப்போ அதுக்காக வந்து சில ஆஸ்பத்திரியில் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து வசதி இப்போ இப்போ வந்து பணக்காரரா இவங்களுக்கு நிறைய பில் போடலாம் இவங்க வந்து நடுத்தரமா இப்படி போடலாம் அப்படிங்கற மாதிரி அந்த வசதியை வெச்சு கூட ஹாஸ்பிட்டலில் தீர்மானிக்கிறாங்க இவங்க பணம் கட்டிருவாங்கன்னா எவ்வளோ பணம் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பணம் கட்ட முடியாதுன்னு சொன்னால் இவங்க கிட்டே வந்து பில் போட்டாலும் இவங்க பணம் தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கறாங்க ஏன்னா சில பேர் வந்து பணமிருக்கிறவங்க வந்து டக்குனு உள்ளே போய் டக்கு டக்கு டக்குனு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போய்ர்றாங்க ஆனால் பணமில்லாதவங்க வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க பணத்தை போய் செ ரெடி பண்ணிவிட்டு சமாளித்து கொண்டு வர்ற வரைக்கும் அவங்க சும்மா ஃபர்ஸ்ட் எய்டு கூட கொடுக்காம அவங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க மருத்துவமனையில் வெச்சுருப்பாங்க சரியா இது வந்து நிறைய இடங்கள்ல இதெல்லாம் பணத்தினால வந்து மக்களை வந்து தரம் பிரிக்கிறாங்க இது வந்து எல்லா இடங்கள்லேயும் இதான் நடந்துட்டுருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வரிசையில் நிக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் வந்து வர்றவங்களே வந்து உடல்நிலை சரியில்லாமல் நிற்க முடியாத அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வருவாங்க அவங்க வந்து மறுபடியும் லைனில் நின்று நிற்பாங்க அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் போய்ட்டு என்ன பண்ணுவாங்க எனக்கு ய ரொம்ப முடியலை அப்படின்ட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு அவங்க முன்னாடி போவாங்க பட் நிற்கிறவங்க எல்லாம் வந்து கர்ப்பிணிகள் நிற்பாங்க குழந்தைய வெச்சிட்டு நிக்கிறவங்க நிற்பாங்க அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அதுலேயும் முந்திட்டு போய் எனக்கு இது கொடுங்க அப்படின்னு அப்பன்னா வரிசையில் நிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகிரும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களே முடியாத சூழ்நிலையில் நிற்கும் பொழுது அவங்களுக்கும் அது வந்து இது கொடுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்களுக்கும் ஃப்ஸ்ட்ல கொடுக்கணும் அப்டிங்கிறத வந்து எல்லோருடைய கணிப்பாக இருக்கும் ஆனால் அங்கே என்ன பண்ணுவாங்க பணம் இருக்குதா ஓகே நீ முன்னாடி வா உனக்கு ஃபர்ஸ்ட்டு டோக்கன் அப்படின்னு போட்டு கொடுத்தர்றாங்க இந்த மாதிரி கூட நிறைய இடங்கள்ல நடக்குது இப்போது கவர்ன்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுபாயோ கொண்டு போய் நீட்டிட்டாங்கன்னா அவங்களை முதலில் உள்ளே கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிடுறாங்க இப்போது அவன் பணம் கொடுக்கல கமிஷன் கொடுக்கல அவன் டீ வாங்கி கொடுக்கலேன்னு சொன்னால் நீ லைனில் நில் மெதுவாக வா கரெக்டாக வா அப்டிங்கிற எல்லா ரூல்ஸும் என்ன பண்ணுவாங்க அந்தப் பணமில்லாதவன் கிட்டேத்தான் காம்மிப்பாங்க பணமிருக்கிறவனுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது அவன் பாட்டுக்கு கடகடன்னு காசு கொடுத்தான்னா உள்ளே போனான்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தான்னா அவன் போயிடலாம் இப்டித்தான் வந்து இந்த நிறைய இடங்கள்ல நடக்குது ஏன்னா நானே வந்து நிறைய இடங்கள்ல நான் சந்தித்திருக்கேன் இப்போ சில ட்ரீட்மெண்ட்க்கு போனோம்ன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க உடனே ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பணமில்லாதவங்களுக்கு லேட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இப்போ ஒரு எமர்ஜென்சி ஒரு ஒன்றுன்னா அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணணும் உள்ளே போகிறாங்க ஆனால் பணத்தை கொண்டு போய் டக்குனு அவன் கேக்கிற அட்வான்ஸ் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அட்வான்ஸ் கேட்பான் பணத்தை கட்டிட்டோன்னா உடனே ஆப்ரேஷன் உடனே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அனுப்பிடுவாங்க இதே வந்து பணமில்லாதவன் போனான் அப்படின்னு சொன்னால் அவனை அவனை வந்து என்ன பண்ணுவாங்க பெட் ரெஸ்ட்லேயே இருக்க வெச்சு அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்காம பணத்தைக் கொண்டு போய் அட்வான்ஸு கட்டினதுக்கு அப்புறந்தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பாங்க இது தான் வந்து தனியார் மருத்துவமனைகள்லேயும் எல்லாப் பக்கமுமே இதே நடக்கிறது ஏன்னா காசு தான் அங்கே பேசுது அந்த அவங்க அவங்க உடலில் வந்து என்ன வியாதி இருக்குது உடனே நம்ம சரி பண்ணணுமா அதெல்லாம் பார்க்கறது இல்லை பணம் நீ பணத்தை கட்டினியா உனக்கு உடனே சிகிச்சை கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் இப்போ எல்லாப் பக்கமுமே போய்ட்ருக்குது சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்க எந்த ஆஸ்பத்திரி போனாலும் நம்ம என்ன பண்ணலாம் தேற்றிக்கலாம் இப்போ கோவிட் சமயத்தில் கூட அது மாதிரி தான் பணமிருக்கிறவங்க எல்லாம் போய் கோவிட்டு டெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சிகிச்சை பெற்று வந்தாங்க பணமில்லாதவங்க எல்லாம் அங்கங்கே நடக்கக்கூடிய கேம்ப்பில் போய் உக்கார்ந்து அவங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்து கோவிட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க இது தான் வந்து வ நடக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில நடக்கக்கூடிய எதார்த்தமான உண்மைகள் தான் எல்லாமே வந்து பணமிருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அப்டிங்கிறத வந்து கவர்மெண்ட்டு எல்லா இடங்கள்லேயுமே அது மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க